சிறு வயதில் பள்ளிக்கு சென்று காந்தி ஜி சத்யாகிரகத்தில் அமைதியாக வன்முறையில் ஈடுபடாமல் அமைதியான முறையில் போராடி சத்யாகிரகம் என்ற இதில் போராடி நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு வீர பாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனை வெளியேற்ற அவரும் மிகவும் போராடி நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் போராடி வெள்ளையனை வெளியேற்றினார் இவ்வளோ உயிரை கொடுத்து நமக்கு நாட்டுடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஜான்சி ராணியும் நாட்டுக்காக போராடினாங்க காமராஜர் குழந்தைகள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போகாதனால அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு பள்ளியை திறந்து வைத்து சத்துணவு திட்டத்தையும் திறந்து வைத்தாங்க இது எம்ஜிஆர் இது ராஜிவ் காந்தி இந்திரா காந்தி இவங்கலாம் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடி நாட்டை மீட்டு மீட்டு கொடுத்தாங்க